இந்தியாவோட வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாமே அகிம்சை வழியில பண்ணதுதான் இப்போ வந்து அது நாட்டை வெள்ள வெள்ளையன் காரன்கிட்ட இருந்து காப்பாத்துகிறதுக்கு இந்தியா வந்து பின் பற்றின வழிமுறைனு பார்த்தீங்கனா முழுக்க முழுக்க அகிம்சை தான் அகிம்சையில் என்ன பண்ணாங்கனா அவங்க வந்து வேணும்னே வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களை துன்புறுத்துகிறது கரண்ட் கட் பண்ணுறது தண்ணி தண்ணியை தண்ணியை கட் பண்ணுறது எல்லாமே கட் பண்ணாலும் காந்தி வழி போராட்டம் எப்படினு பார்த்தீங்கனா அகிம்சை தான் அவங்க வந்து எவ்வளோ அடிச்சாலும் எவ்வளோ துன்புறுத்தினாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை காந்தியாருந்தாலும் சரி நேருவாருந்தாலும் சரி விடுதலை போர் வீரர்கள் எல்லாருமே பொதுவாக வந்து காந்தி இது தான் முக்கிய பங்கு ஏத்தார் காந்தியை பொருத்தளவுக்கு ஃபுல்லா அவரை மாதிரி பொறுத்து இந்த மாதிரி இந்த இந்த விஷயத்த பொறுத்து வந்ததால் அவரு வந்து எளிய மனிதன் நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது வெள்ளைய வெள்ளை காரர்கள் வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்தாங்கள் நம்ம நாட்டு மக்கள் மேலே எதையும் பொருட்படுத்தாமல் அகிம்சை வழியே நமக்கு சிறந்த வழியென்று காந்தி வந்து நம்ம நாட்டுக்காக போராடி நம்ம நாட்டை வெள்ளக்காரன் கிட்டேருந்து மீட்டெடுத்தார்